ஆ ஹலோ குட் ஈவினிங் மேம் ஆ வித்யாகிரி ஸ்கூல்லா மேம் நான் வ என் பொண்ணு வந்து டென்த் எக்ஸாம் முடிச்சுருக்கா மேம் அவளுக்கு லெவெல்த் அட்மிஷன் போடணும் உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொன்னாங்கள் மேம் என்னைக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் மேம் ஃபோர் எயிட்டி மேம் ஏதாது கண்சிலேஷன் இருக்கா மேம் ஆ ஓகே மேம் ஆ என்னைக்கு மேம் வரட்டும் எத்தனை ம எத்தனை மணிக்கு மேம் ஸ்கூல் ஓபனில் இருக்கும் எத்தனை மணி வரைக்கும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்